எங்கள் பகுதிகளில் பார்த்திங்கன்னா சோளம் கிழங்கு வாழை கரும்பு போன்ற பயிர்லாம் சாகுபடி செ செய்கிறாங்க வாழைன்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அதிகமாக விற்பனை பண்றாங்க அதுவும் இல்லாமல் அந்த வாழை மட்டையிலிருந்து கிடைக்கிற வாழை மட்டையிலேருந்து கிடைக்கிற இதில் இந்த சின்ன கப்பு பண்றாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு யூஸ் பண்றாங்க வாழை மட்டையில் இருந்து தயாரிக்கிறாங்க அப்புறம் ஆல அழகு சாதன பொருள் இந்த சின்ன சின்ன கூடை அந்த மாதிரிலாம் தயாரித்து விற்பனை பண்றாங்க அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் கரும்புன்னு பார்த்திங்கன்னா மோகனூரில் சர்க்கரை ஆலை இருக்குது அதனால கரும்பு அதிகமாக சாகுபடி பண்றாங்க அதில் எங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது அப்புறம் கிழங்குன்னு பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ஆண்டு பத்து மாதத்துக்கு ஒரு முறை தான் சாகுபடி பண்ணுவாங்க அதில் வந்து இப்போ டன்னுக்கு பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரம் அதிக வருமானம் கிடைக்குது அதுவும் இல்லாமல் ராசிபுரத்தில் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்குது அங்கே வந்து ஜவ்வரிசி மாவு இந்த கிழங்கு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் தயாரிக்கிறாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் கொல்லிமலை சைடெலாம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியப் பொருள்லாம் விற்பனை பண்றாங்க அங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுது ஏலக்காய் சோம்பு அப்புறம் மிளகு கிராம்பு இதெல்லாம் அதிகமாக விற்பனை ஆகுது அங்கேருந்து அவங்ககிட்டருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி அதை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம்